இந்தியாவில் பாலிவுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால் நடனக்கலைகளும் நடனக்கலைஞர்களும் அழிஞ்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் எல்லோருமே வந்து சினிமாவை நோக்கி போறதுனால் கலைகள் அழிஞ்சுட்டு வருது ஃபஸ்ட் ஆனால் வந்து திருவிழாக்களில் வந்து மக்கள் கூடுவாங்க நடனக்கலைகளெலாம் வளரும் இப்போது வந்து அப்படி கிடையாது அதனாலேயே வந்து கலைஞர்கள் எல்லோருமே அழிஞ்சுட்டு வராங்க மக்கள் மனதில் எப்பவுமே நிலைச்சு நிற்கிற பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்ன்னா நாட்டுப்புறப் பாடல்கள் குத்துப் பாடல்கள் ஆல்பம் சாங் தமிழ் நடனப் பாடல்கள் இந்தப் பாடல்கள் எல்லாம் வந்து மக்கள் மனதில் வந்து நிலைச்சு இருக்குன்னே சொல்லலாம்